ரீசண்ட்டாக எனக்கு பிடிச்ச படன்னு வந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஒரு காதல் படம் எங்கள் ஊர் தேட்டரில் ரொம்ப நாள் ஓடின படன்னு பார்த்தீங்கன்னா அதான் இப்போ ரீசண்ட்டாக கூட ஓடிகிட்டே இருக்கு ஒரு நூறு நாள் ஓடிருச்சு படம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குன்னாங்க லவ் ஸ்டோரி பக்கவாக இருக்குன்னாங்க அதற்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி படத்தை விட ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டுருக்குறது என்னான்னு பார்த்தீங்கன்னா கலக்கப் போவது யாருன்ட்டு அந்த ஷோவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமெடியன்ஸ் ஆக்டர்ஸெலாம் புது புது காமெடியன் ஆக்டர்ஸு வேறு வேறு விதமாக வந்து காமெடி பண்ணிட்டுருக்காங்க அதுவே இன்ன அது எங்கள் ஊரில் நல்லா ஓடிட்டுருக்கு எல்லார் வீட்டுலையும் நல்லா ஓடும் அந்த டிவி டிவி ஓடுறதை விட அதில் ஓடுகிற அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸு அதற்கப்றோம் வேறு என்ன விஷயம் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு எங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்னா சீரியல் எங்கள் ஊர்லலாம் வந்து அதிகமாக சீரியல் தான் எல்லாம் பார்ப்பாங்க சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல் ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊர்லலாம் நல்லா ஓடுது அதற்கப்றோம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவங்க வர கேரக்டர்ஸ் லவ் கேரக்டர்ஸ்லாம் சூப்பவ்வாக இருக்கு அப்புறோம் வேறு என்ன விஷயம் எங்கள் ஊர்லன்னா குக்குவித் கோமாளின்னு ஒரு டிவி ஷோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஓடிட்டுருக்கு அது அதில் நடிக்கிற ஆக்ட்ரஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நடிக்கிறாங்க சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்கிதுங்க அந்த மாதிரி இருக்கு எங்கள் எங்கள் ஊர்லலாம் அதான்